உலகத்திற்கு எல்லாம் ம் நாகரீகத்தை கற்றுத் தந்தது நம்முடைய தமிழ்நாடு அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் ஆன்மீகச் சுற்றுலா என்ற பெயரில் தனியாக சுற்றுலா அமைப்புகள் இந்த சுற்றுலா பயணத்தை ஏற்பாடு செய்து வருகின்றன அவை மிகவும் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மிக பிரபலமான சுற்றுலாத் தலங்களிலும் அவை தங்குவதற்காக அரசாங்கத்தால் லாட்ஜுகள் கட்டப்பட்டுள்ளது அவை மிகவும் குறைந்த வாடகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் மிகவும் இந்த இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தனி பேக்கேஜ் என்பது போல் சில இந்த மிருகக் காட்சி சாலைகள் அல்லது அந்த வன உயிரியல் பூங்காக்கள் போன்றவற்றில் அமைக்கப்படுகிறது அவற்றை பார்த்தோம் என்றால் மர வீடுகள் லாட்ஜுகள் படகு வீடு இந்தமாதிரியான இந்த இந்த பற்பல இடங்கள் மனதை கவரக்கூடிய விதத்திலும் இயற்கையை ரசிக்கக் கூடிய விதத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அவை த அவற்றில் தங்கும் பொழுது நம்முடைய மனது மிகவும் ரம்மியமாக இதமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக மனதில் இந்த இந்த கிருபையாக தோன்றி அதில் எண்ணற்ற இந்த ராகங்கள் இசைக்கின்றன இவை எல்லாமே நம்முடைய தமிழகத்திற்கு கிடைக்க கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ்ம் நம்முடைய தமிழகம் உலகத்திற்கே வழிகாட்டிய பண்டைய நாகரீகத்து தொட்டி என்று அழைக்கப்படக் கூடிய ஒரு புனிதமான ஒரு இடமாகும்